சார் நான் சுதந்திரா தேவி விழுப்புரத்துலேந்து பேசுகிறேன் கேப்பியார் காய்கறி மண்டியா இல்லை வீட்டில் ஒரு விசேஷம் இருக்கு காது குத்தி அதை நாங்க அதுக்கு வந்து காய்கறி வந்து ஹோல்சேலாக வாங்கனும் அதனால உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேக்களான்னு கால் பண்ணோம்

ஓகே சார் ஃபுல்லாகவே பியூர் வெஜிடேரியன் தான் அதனால எல்லா காய்கறியுமே தேவைபப்டும் வெங்காயம் தக்காளி கோஸ் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் பச்சைமொளகா எல்லாக் காய்கறியுமே பச்சைமொளகா முட்டைக்கோஸ் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் பீன்ஸ் கேரட்

வெங்காயம் ஒரு நூறு கிலோ தக்காளி தக்காளி ஒரு அறுபது முட்டைக்கோஸ் முட்டக்கோஸ் ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ கத்திரிக்காய் மாங்காய் கத்திரிக்காய் வந்து ஒரு இருபது கிலோ மாங்காய் ஒரு பத்து கிலோ

கேரட் வந்து ஒரு இருபது கிலோ ஓகே சார் ரேட்லாம் எப்படிங் சார் எதனா டிஸ்க்கவுண்ட்லான் இருக்குங்களா ஹோல்சேலில் வாங்குறோம் ஓகே ஒகே என்ன சார் ஃபுல்லாக ஹோல்சேலாக நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குறோம் எப்படியும் டுவெண்ட்டி தவுசன் கிட்ட நாங்கள் இப்பதிக்கும் எப்படியும் பர்சேஸ் பண்ணுவோம் உங்கள்கிட்ட காய்கறி வாங்குவோம் அதில் பாதிதான் பாதி டிஸ்க்கவுண்ட் கொடுத்திங்னா எப்படி ஹோ ஓகே ஓகே ஓகே சார் இப்போ எவ்வளோ நீங்கள் எனக்கு டிஸ்க்கவுண்ட் பண்ணுவிங்க ஓ நீங்கள் டிஸ்க்கவுண்ட் பண்ணி தான் டோட்டல் சொல்லிருக்கிங்ளா சரி ஓகே ஓகேங்க சார் சரி இப்போ எப்படி சரிங்க சார் இப்போ எப்படி நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுவிங்ளா மண்டபத்துக்கு இல்லை நாங்கள் டேரெக்ட்டாகவே வந்து வாங்கிக்கலாமா

ஓகே சார் சரி ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்